நான் சமைப்பதற்கு முன்னாடி வந்து விறகெல்லாம் எடுத்து வைச்சுப்பேன் அதுக்கப்புறம் அரிசியை வந்து சுத்தப்படுத்தி வச்சுப்பேன் அப்புறம் குழம்புக்கு சாம்பாருக்கு தேவையான வெங்காயத்தை உரித்து வச்சுப்பேன் பூண்டும் உரித்து வச்சுப்பேன் பருப்பு எல்லாம் சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சுப்பேன் கழுவி அரிசியும் அதே மாதிரி எல்லாம் கழுவி தயாராக வச்சுப்பேன் காய்கறிகெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு வெண்டக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி வெண்டக்காய் பொரியல் இருந்தால் வெண்டக்காய் பொரியல் செய்கிறதா இருந்தால் வெண்டக்காயை நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுப்பேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வைச்சுப்பேன் அதே மாதிரி தக்காளியும் கழுவிட்டு கட் பண்ணி வைச்சுப்பேன் அதுக்கு தேவையானது பூண்டு அப்புறம் கறிவேப்பிலை கடுகு மஞ்சத்தூள் உப்புத்தூள் இது எல்லாம் ரெடியாக சமையல் பக்கமே வச்சுப்பேன் செய்யும்போது ஒவ்வொன்றா வந்து நான் யூஸ் பண்ணி செய்வேன் அதே மாதிரி மசாலா பொருட்களெலாம் இதுக்கு எதுவும் சேர்த்த மாட்டேன் நான் மாசாலா பொருட்களென்னு பார்த்தா மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன் இது வந்து வெண்டக்காய்க்கு செய்வேன் வேறு சாம்பார் செய்யணுன்னாவும் அதே மாதிரி ரெடியாக பருப்பு தக்காளி பழம் புளி உப்பு இது மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் இது எல்லாம் சாப்பாடு செய்கிறத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு செய்யும்போது ரைஸ் ஒரு பக்கம் அரிசி வச்சுடுவேன் இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கு தேவையான பருப்பெல்லாம் போட்டு ரெடியாக வைத்துட்டு வதக்கிட்டிங்கன்னால் ஒரு ஆஃப்பனவரில் எல்லாமே ரெடி ஆகிடும் சாப்பிடுகிறத்துக்கு தேவையானது அதே மாதிரி ரசம் சாம்பார் ரசத்துக்கு தயார் பண்ணிட்டீங்கன்னால் ரசமும் ரெடி ஆகிடும்